நான் ஒரு சிறிய அளவிலான ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா சாதாரணமாக அதாவது ஒரு ரெண்டு மூணு டெய்லரிங் மிசின் வச்சிருக்குறோம் எங்கக்கிட்ட ரெண்டு மூணு பேரு வேலை செய்கிறாங்க இல்லாமல் காஜா கட்டுறதுக்கு லேடிஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கள் அந்த அயனிங்க்கு ரெண்டு பேர் இருக்காங்கள் இப்படி வச்சி நான் ஒரு குரூப்பை வச்சி நான் வந்து வேலை செஞ்சிக்கிட்ருக்கேன் இதில் ஒவ்வொரு துணிக்கும் நாங்கள் வந்து இந்த பீஸ் ரேட்டு வந்து வாங்குறோம் அதில் நிறையா துணி நிறையா அதாவது ஷர்ட்டு வந்து பேண்ட்டு நிறைய கொடுத்தாங்க அப்படின்னோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ரேட்டு வந்து குறச்சிக்கிறோம் அப்போ ஒரு பீஸ் துணிக்கு வந்து வில இந்த சட்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால் நாங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ப்ளவுஸுக்கு இரநூறுபாயும் சல்வார் சூட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா எழுநூறுபாயும் சுடிதாருக்கு நான் நானூறுபாயும் டாப்ஸு பேண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து டாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா முந்நூறுபாய் வாங்குறோம் அதே மாரி பேண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னால் நானூறுபா வாங்குறோம் சில நேரம் நானூத்தைம்பது கூட நாங்கள் வாங்குறோம் இது எங்களுடைய கஸ்டமரை வந்து நாங்கள் திருப்தி பண்ணுற விதமாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து நல்ல முறையில் வந்து செஞ்சிக்கிட்ருக்கோம் இதை வந்து ஒரு சேவையாக நாங்கள் வந்து செய்கிறோம் ம மக்களுக்கு இப்போ வந்து உடனே கொடுத்துட்டு சார் இது எனக்கு ரொம்ப அர்ஜெண்டு நாளைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் எனக்கு வேற துணி இல்லை ரெடிமேட்ல போய் எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை வீட்டிலருந்து ஒரு துணி எடுத்துட்டு வந்தேன் எனக்கு உடனே தச்சிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் நாங்கள் இரவு பகல்னு பார்க்காம நேரம் பார்க்காமல் சரி காலையில வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தச்சிக் கொடுக்குறோம் அவங்களே சில பேர் இல்லை சார் எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் நைட்டு பன்னெண்டு மணினாலும் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கும் ரைட் நான் இதை முடிக்கிறப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து தச்சிக் கொடுக்குறோம் நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க எடுத்துட்டுப் போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் அவங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம் அதை அவங்க ஒத்துக்கிறாங்க எல்லா பேரண்ட் எல்லா கஸ்டமரும் ஒத்துக்கிறாங்க இது மிகப்பெரிய தொழிற்சாலையில வேற லெவல்ல செய்கிற மாதிரி இல்லை நம்மளுது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையாக நம்ம இந்த வந்து பிஸ்னஸ்ஸ நாங்கள் வந்து பண்ணிக்கிட்ருக்கோம் ஒரு சேவையாகவும் பண்ணுறோம் எல்லா கஸ்டமரையும் நாங்கள் எங்களுடைய உறவுகளாக நினைக்கிறோம் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா